ஸோ ஓட்டப் பந்தயம் வந்து ஒரு ரொம்ப விரும்பிய அல்லது அந்த மாதிரி எடுத்துக்கலை நான் படித்த ஸ்கூலில் உள்ள வந்து பார்த்திங்கனா அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டெண்ட்ஸ் கொடுப்பாங்க பீடி பீரியட் அப்படின்னு சொன்னால் எல்லோருமே அங்கே க்ரௌண்டுக்குப் போகணும் க்ரௌண்டுக்குப் போயிட்டு ஓடுறதுன்னா ஓடணும் லாங்க் ஜம்ப் பண்ணுறதுன்னா பண்ணணும் ஹை ஜம்ப் பண்ணுறதுன்னா பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் ஹாக்கி ஸ்டிக் தூக்கிட்டுப் போகணும் அதுமாரி அவங்க வந்து ஃபுட் பாலாக இருக்கட்டும் என்ன கேம்மாக இருக்கட்டும் அந்த கேம்மை வந்து அந்த பீடி அவரில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கே தெரியலை நான் நல்லா ரன் பண்ணுவேன்னானுட்டு அது ரன் பண்ணும் பொழுது ஸ்பீடாக ஓடவும் ஓ நீயெல்லாம் வந்து நல்ல ஸ்பீடாக ஓடுறியே அப்படினு சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்போர்ட்ஸில் எல்லாம் பார்ட்டிஸிபேட் பண்ணிட்டேன் நான் அப்போது ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிஸிபேட் பண்றப்ப்ோ தான் தெரியுது நம்ம வந்து ஸ்பீடாக ஓடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் ரன்னிங்கில் ஈடுபடுறது ஓ பெரிய அளவில் இல்லைன்னாலும் அந்த லோக்கலில் நடக்கக்கூடிய ரன்னிங்கில் ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன் அந்த ஓ அப்போயே அந்த ரன்னிங்க்லெலாம் இருந்ததினால இன்னும் பார்த்திங்கனா என்னால் கொஞ்சம் என்னுடைய ஏஜ் லிமிட்டு உள்ள பீப்பிள்ஸுக்கு மத்தியில் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற மாதிரியும் நல்லா ஆக்ட்டிவாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரியுமான ஒரு பாடி ஸ்ட்ரெக்சர் இருக்குது எனக்கு அதெல்லாம் வந்து எது என்ன காரணம்னு பார்த்தா இப்போ அந்தக் காலத்தில் அந்த ஓடினது அது தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது போல இருக்குது இப்போதைக்கி ஸோ அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணலை அதுக்குண்டான வாய்ப்பும் கிடைக்கல பட்டு அப்போது ஓடினது அதுக்கப்புறம் அப்புறம் எங்கேயாவது வாக் பண்ணுறதுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறது ஓடுறதுல்லாம் வந்து ரொம்ப பாடிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது